எங்கள் பகுதியில் பார்த்தோம்னா பில்டிங் ஒர்க்கு தான் இதில் இங்கே மக்களோடய வாழ்வாதாரமாக இருக்குது விவசாயம் பில்டிங் ஒர்க்கு நூறு நாள் வேலைத் திட்டம் இது தான் நம்ம ம சைடுல உள்ள மக்களோடய வாழ்வாதாரமாக இருக்கிறது